வாசலில் எதுக்காக மாட்டு சாணத்தை இப்போ போடுறோன்னு பார்த்திங்கனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிருமிகள் அதிகபட்சமாக வீட்டில் அண்டாது அதுக்காக தான் போடுறது மற்றபடி அந்த மாட்டு சாணத்தை போட்டம்ன்னா ஒரு மஞ்சள் போட்டமாதிரி மஞ்சள் தெளிச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் பார்க்கும்போது கலரு அது சிமெண்ட்டில் சிமெண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாதிரி இடத்துல போட்டா அது அவ்வளவா அதோட இத லுக்கை வந்து எடுத்து கொடுக்காது அது மண் வாசலில் போட்டா தான் கரைட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறத்துக்கு வந்துவிட்டு கோலம் போட்டிங்கன்னா ஒரு அதுக்குள்ள அர்த்தம் என்னாது ஒரு லுக்கே வேறமாதிரி இருக்கும் அதுக்காக தான் போடுறது கிருமி நாசினி வந்து அண்டாதுன்னு வச்சுக்கங்களே அந்த காலத்துல இருந்து நம்ப தாத்தா முன்னோர்களெல்லாம் பயன்படுத்தின அது அதுக்காகத்தான் இதற்காக தான் அதை பயன்படுத்துறது